எங்கள் கலாச்சாரத்தில் திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெண் மாப்பிள்ளை ரெண்டு பேரும் பொ பொண்ணும் வந்து மாப்பிள்ளையும் வந்து ஒரு கோவில்ல பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அடுத்த கட்டமாக நிச்சியம் பண்ணுவாங்க நிச்சியம் வந்து ஒரு பொது இடத்துல பண்ணுவாங்க நிச்சியம் எதுக்காக அப்படின்னா அந்த திருமணத்தை உறுதிப்படுத்துகிறதுக்காக அடுத்து வரக்கூடிய அந்த திருமணத்தை ரெண்டு குடும்பமும் சேர்ந்து அவங்க குடும்பத்தோடய உறவினர்கள்லாம் அறிமுகமாகி அது உறுதிப்படுத்துகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு மோதிரம் மாற்றி அந்த நிச்சியத்தை உறுதிப்படுத் நிச்சியம் பண்ணுறது அதுதான் அந்த திருமணத்தை நிச்சியம் பண்ணுறது ஸோ அந்த விழா முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து ஜவுளிக்கு போவாங்க ஜவுளிங்கிறது வந்து மணமகன் மணமகளுக்கு அந்த திருமண முகூர்த்தப் பட்டு எடுக்கிறதுக்காகவும் முகூர்த்த வேஷ்டி சட்டை அதெல்லாம் எடுக்கிறதுக்காகவும் அப்புறம் திருமாங்கல்யம் அந்த மாங்கல்யத்தில் போடுகிற தாலிக்கொடி இந்த இதெல்லாமே வந்து மாப்பிள்ளை வீட்டார்லேந்து எடுத்துக் கொடுப்பாங்க ஸோ அந்த ஜவுளிக்கு போய் எல்லா உற்றார் உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு துணி மணி எடுத்துக் கொடுத்து தாய்மாமன் முறைகளுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த ஜவுளியை சிறப்பாக முடிச்சதுக்கப்புறம் திருமண டைமில் ஒரு நாளைக்கு முன்னாடி மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க வீட்டில் பெண் வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் முகூர்த்த கால் நடுவாங்க முகூர்த்த காலுங்கிறது வந்து பாரம்பரியமாக பண்ணுற விஷயம் அந்த அரசர்கள் மன்னர்கள் ஆட்சியிலேர்ந்தே நடக்குது எதுக்காக அப்படின்னா முகூர்த்த கால் நட்டும் போது அது அரசர்களுக்கு செய்தி அனுப்பப்படுமாம் இவங்க வீட்டில் முகூர்த்த கால் நட்டுருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாக வந்து மன்னருக்கு போய் சேரும் ஸோ அந்த மன்னர் வந்து அவங்க வீட்டில் பங்கேற்றுப்பாராமாம் அந்த இப்போ முகூர்த்த கால் எப்படி நடுவாங்க அப்படின்னா பங்காளிகள் தாய் மாமன் மாமா மச்சான் சித்தப்பா இவங்க எல்லோரும் சேர்ந்து பெண் வீட்டாருக்கும் பெண் வீட்டாரை சார்ந்தவங்க மாப்பிள வீட்டாருக்கு மாப்பிள வீட்டாரை சார்ந்தவங்க எல்லோரும் போய் அந்த உப்பு சக்கரை அப்படிங்கிறது ரெண்டும் கலந்த மாதிரி அவங்க வாழ்க்க வந்து உப்பும் சரி சக்கரையும் சரி ரெண்டுமே கலந்து இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து அவங்க வாழ்க்க இருக்கணுன்னு சொல்லி அதை கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு விநாயகர் கோவில் அவங்க ஊரில் இருக்கற விநாயகர் கோவில்ல வச்சு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஆயிரங்காலத்து பயிர் வாழையடி வாழையா தழைச்சி நிற்கணும் நல்லபடியாக வாழணுன்னு வேண்டி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் முகூர்த்த கால் நட்டு அதுக்கப்புறம் எல்லா சடங்குகளையும் பூ வச்சு பொட்டு வச்சு எல்லா சம்பிரதாயத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு பெ பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் வருவாங்க அங்கே வந்து அந்த சாய்ந்திரம் வந்து ரிசப்ஷன் நடக்கும் ரிசப்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரவேற்பு விழா பெண்ணும் மாப்ளையும் வந்து ஸ்டேஜ்ஜில் நிற்பாங்க ஃபஸ்ட்டு வந்து மாப்பிளைய அழைச்சிட்டு வருவாங்க பெண் வீட்டார்கள் வந்து அழைச்சிட்டு வருவாங்க அது வந்து மாப்பிளைய அழைக்கிற ஒரு ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி வ வந்து அதுக்கப்புறம் தட்டு மாற்றுவாங்க அப்போ வந்து பெண் வீட்டாருக்கு சைடுல தாய்மாமன்களும் மாப்பிள்ளை வீட்டார் சைடுல இருக்கிற தாய் மாமன்களும் ப பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து தட்டை மாற்றிப்பாங்க அதாவது ரொ ஒரு ஒரு ஒரு அங்கீகாரம் திருமணத்தை அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஒரு நிகழ்வு அது மறுபடியும் நிச்சியம் மாதிரி தான் அந்த ஒரு நிகழ்வு பண்ணி அதுக்கப்புறம் மெட்டியெல்லாம் மாட்டி விடுவாங்க ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து மெட்டி மாட்டி அதுக்கப்புறம் அந்த வரவேற்பு விழாவ சிறப்பாக நடைபெறுவாங்க அதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில் முகூர்த்தம் வைப்பாங்க முகூர்த்தத்தில் வந்து தாலி கட்டுவாங்க மாப்பிள வந்து பெண் கழுத்துல வந்து தாலி கட்டுவாங்க தாலி கட்டி மூணு முடுச்சு போட்டு மாலை மாற்றிப்பாங்க மாலை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந் அவங்க அம்மா அப்பாக்கு பாத பூசை பண்ணுவாங்க இவ்வளோ நாள் எங்களை பெற்று வளர்த்து எங் உங்களுடைய கடமையை சிறப்பாக செஞ்சு எங்களை அன்பாக பார்த்த அவங்களுக்காக ஒரு நன்றி தெரிவிக்கின்ற மாதிரி ஒரு பாத பூசை செய்வாங்க அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அவங்கவுங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஃபஸ்ட்டு வந்து பெண் வந்து மாப்ளை வீட்டார் அப்போ தான் போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த பெண் வந்து மாப்பிள வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க அவங்க இவங்க போய் வாழ்ற வீடை பார்ப்பாங்க இப்படி தான் எங்கள் வீ எங்கள் கலாச்சாரத்தில் திருமணம் நடைபெறும்